பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னாலே டக்குன்னு எல்லோருக்கும் ஞாபகம் வரது என்னென்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் சொல்லுவாங்க அது வந்து தமிழர்களோடய வீரத்தை பற்றி அடையாளம் காட்டுறதுக்காக மரபு வழியாக அப்படியே பாரம்பரியமாக வந்துட்டு பின்பற்றிட்டு வராங்க அதில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா எப்படின்னா ஒரு காளையை அவுழ்த்துவிட்டு அதை வந்து வீரர்கள் வந்து அதை அடக்குவாங்க அதை தான் வந்து கலாச்சாரம் அடையாளமாக வச்சிருக்காங்க அது கூட இடையில வந்து அதனால நிறையா உயிர்கள் வந்து சேதமாகுது உயிர் சேதமாகிறதுனால் அதை வந்து நிறுத்திடணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது கூட தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஒரு தரப்பினர் சொன்னாங்க உயிர் சேதத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அது நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறதுனால வந்து அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாமல் திரும்ப வந்து அதை உச்சநீதிமன்றத்தில் இது பண்ணி திரும்பவும் வந்து அந்த விளையாட்டை வந்து தடை தடை செய்யக்கூடாது இது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு அதனால் இதை வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டை தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டாக வச்சிருக்காங்க அதே மாதிரி கிராமத்தில் வந்துட்டு கபடி இந்த விளையாட்டுலாம் விளையாடுறாங்க இல்லையா அதுவும் தமிழர்களோடய ஒரு கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துறதான் தான் இருக்குது அதில் வந்து

கிராமத்துலலாம் விளையாண்டுட்டுருப்பாங்க அந்த பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்பறம் வந்து உரி அடிக்கிறது அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது அது என்ன செய்வாங்கன்னா பொங்கல் அப்போ வந்து இந்த கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாக அன்றைக்கி வந்து கோவில்களில் கிராமத்தில் உள்ள கோவில்களில் வந்துட்டு நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க அந்த விளையாட்டு போட்டியில் உரி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பில் கொஞ்சம் தூரம் வந் தூரத்தில் வந்துட்டு மேல ஒரு மண்பானையை கட்டி அது உள்ளார வந்து எதோ தண்ணி ஊற்றி எதோ காசு இந்த மாதிரி அதாவது பொருட்களை அது உள்ள போட்டு வச்சிருப்பாங்க அதை வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று கண்ணை கட்டிக்கிட்டு வந்து ஒரு பெரிய கம்புக் கொடுத்துருப்பாங்க அந்த குச்சி வச்சி அந்த பானையை அடித்து உடைக்கணும் அப்படி அடித்து உடைக்கிறவங்களுக்கு பரிசு தொகை அறிவிப்பாங்க பரிசு கொடுப்பாங்க அது தான் வந்து இந்த உரி அடிக்கிறது அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றாக இருக்குது இது தான் வந்து அந் கலா நம்மளுடைய கலாச்சாரம் அடையாளமாக உள்ளது நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கறதாக உள்ளது இ இந்த விளையாட்டுலாம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் இல்லை அப்டினு சொன்னால் அது எப்படி முன்னாடி முன் நம்மளோடைய முன்னோர்கள் நமக்கு மூத்தோர்கள் வந்து எப்படி விளையாண்டாங்க எப்படி இருந்தாங்க அப்போது அந்த இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் அதை வந்து காலங்காலமாக காலங்காலமாக அதை இப்போ பின்பற்றி வந்தால் மட்டும் தான் நம்மளோடய கிராமப்புறத்தில் வந்துட்டு அதை பின்பற்றி வரதுனால் தான் வந்து அதை அடையாளம்படுத்தகிற விதமாக அது இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து இந்த பள்ளிக்கூட சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு விளையாடுவாங்க இல்லையா அதில் கொக்கோனு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அப்பறம் ஹைட் அண்ட் சீக்கு கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஆரம்ப காலத்துலேயே வந்துட்டு விளையாடாக்கூடிய ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்களாக இருக்குது அதை கண்ணக்கட்டிக்கிட்டு வந்து ஒருத்தர் கண்ண கட்டிக்கிட்டு மற்றவங்கள வந்துட்டு பிடிப்பாங்க தேடி கண்டுபிடிக்கணும் அது தான் கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாட்டு அப்பறம் பார்த்தீங்கன்னா சில்லிக்கோடுன் சொல்லிட்டு கட்டங்கட்டமாக போட்டு பிள்ளைங்க அதில் வந்து ஒரு சின்ன சப்பையான ஒரு கல்லை வச்சிட்டு தூக்கி போட்டு அதை வச்சி விளையாடுவாங்க சில்லிக்கோடு விளையாடுவாங்க இதெலாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைச்சாற்றும் அளவுக்கு நம்மளோடய கிராமப்புறத்தில் நம்மளுடைய கலாச்சாரம் அடையாளத்தை வந்து அதெலாம் பாதுகாக்குற ஒன்றா இருக்குது அப்புறோம் அதுலேயும் வந்துட்டு ஒருத்தர் குனிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி த என்னை கில்லி கில்லி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சி சின்ன குச்சி வச்சிக்கிட்டு ஒரு குழியை நோண்டி அதில் வச்சி அதை பெரு பெரிய குச்சை வச்சிக்கிட்டு அடித்து விளையாடுவாங்க அந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது கிராமப்புறத்தில் போயி பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாதிரி விளையாட்டுக்கள் எதுவும் தெரியாமல் போயிடுச்சி இதுக்குலாம் காரணம் வந்து நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கலாம் அந்த விளையாட்டுக்கள் தெரியாது தான் கிராமப்புறத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பெரியவங்கள்லாம் இருப்பாங்க வயதில் மூத்தவங்க இருக்கிறதுனால அவங்க அவங்க கால விளையாட்டுக்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக்குடுப்பாங்க அதனால் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை வந்து பறைசாற்றதாக இருக்கும் அந் அந்த மாதிரி இருக்கறதுனால வந்து நம்மளோடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் எல்லாம் மறஞ்சி போயிடாமல் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும்